நான் வந்து இப்போ வைகை எலெக்ட்ரானிக்ஸில் ஒரு எல்ஜி ஃப்ரிட்ஜ் எடுத்தேன் அந்த ஃப்ரிட்ஜ்ஜி நல்லா இருக்கு ரெண்டு டோர் உள்ள ஃப்ரிட்ஜ்ஜி அது மேலே வந்து ஐஸ்க்ரீமு அது இது வைக்கறதுக்கு நல்ல புரோவிஷன் எடை வசதியெல்லாம் இருக்கு கீழே மற்ற நம்ம வெஜிடபிள்ஸு மற்றப்ப சமையல் அது இது வைக்கறதுக்கு சௌரியமாக இருக்குது ஃப்ரிட்ஜ்ஜி நல்லா குவாலிட்டியாக இருக்கு கலர் நல்லா இருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க ரொம்ப நேரம் திறந்துருந்தா ஒரு சைரன் கொடுக்குறாங்க சைரன் கொடுக்குது அந்த ஃப்ரிட்ஜ்ஜி நம்ம சீக்கிரமாக மூடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நம்ப தெ அலட்சியமாக திறந்து விட்டாலும் மூடுறதுக்கு ப்ரிவென்ஷன் நல்லா இருக்கு சூப்பரானது எல்ஜி கம்பெனி நல்லா அருமையாக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜ்ஜு ரொம்ப வரக்கு வரவேற்கதக்கது